தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய வாரச் சந்தை கூடுற எடம் வந்து போச்சம்பள்ளின்னு சொல்கிறாங்க அங்கே நிறையா மக்கள்லாம் வருவாங்க எல்லாம் அங்கே தான் எல்லாம் வாங்குவாங்க தமிழ்நாட்டில் சிறந்த மாட்டுச் சந்தை இருக்கிற இடம் வந்து ஈரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து எல்லா விதமான மாடு மாடு ரகங்கள் எல்லாமே இருக்கும் பாலகோட்டில் வந்து டொமேட்டோ தான் ஃபேமஸாக இருக்கும் அங்கே இருக்கிற தக்காளியெல்லாம் கொறைஞ்ச விலையில இருக்கும் எல்லாம் அங்கே தான் வாம்மா வாங்குவாங்க ஆம்பூர் மார்க்கெட்லேயும் எல்லாம் சந்தை எல்லாம் கொறைஞ்ச ரேட்டில் இருக்கும் எல்லாம் வாங்குவாங்க ஒசூரில் பார்த்தீங்கள்னா பூவெல்லாம் கம்மி ரேட்டில் இருக்கும் ஃப்ளவர் மார்க்கெட்டெல்லாம் இருக்கும் ஒசூரில் எல்லா நிறையா பேர் அங்கே தான் போய் வாங்குவாங்க போச்சம்பள்ளியில் நல்லா தானியங்கள்லாம் கொறைஞ்ச விலையில இருக்கும் எல்லா வகையான தானியங்களும் இருக்கும் நம்ம பயிருக்கு எல்லாத்துக்கும் தேவையான தானியங்கள்லாம் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சிறந்த மாட்டுச் சந்தை வந்து ஈரோட்டில் இருக்குன்றாங்க அங்கே வந்து நாட்டு மாட்டுலருந்து எல்லா மாட்டுக்கான இதுவும் கொறைஞ்ச விலையில எல்லா மாட்டோடய இதுவும் இருக்குது உழவர் சந்தையை வந்து மேம்படுத்த பதினஞ்சி கோடி கொடுத்துருக்காங்க போச்சம்பள்ளியில் இருக்கிற போச்சம்பள்ளியில் இருக்கிற வாரச் சந்தையில் வந்து வாரம் வாரம் ஃபுல் கூட்டம் வருமாம் அங்கே தான் எல்லாரும் நிறையா பேர் வாங்குவாங்களாம் எப்படியும் வாரத்துக்கு ஒரு எவையா நிறையா பேர் வந்து வாங்குவாங்களாம் அங்கே தான் பிரபலமான எடம்னு சொல்கிறாங்க பாலைகோட்டில் டொமேட்டோ எல்லாம் இருக்கும் ஆம்பூர் மார்க்கெட்டெல்லாம் இருக்கு ஒசூரில் ஃப்ளவரு எல்லா வகையான ஃப்ளவருமே இருக்கும் அங்கே எல்லாரும் அங்கே தான் போய் விரும்பி வாங்குவாங்க போச்சம்பள்ளியில் வந்து எல்லா விதைகள்லாம் நிறையா இருக்கும் எல்லா வகையான விதையுமே இருக்கும்